தமிழ்மொழி என்பது தமிழின் தாய்நாடு மொழி தாய்நாடு என்பது தமிழின் தலைசிறந்த மொழியை விளக்குகிறது தமிழ் என்பது பழங்குடியினர் சில முன்னோர்கள் வந்து தமிழ் பேசி வந்துள்ளனர் இப்போ சில காலகட்டங்களுக்கு முன்னால் இங்கிலிஷ் போன்ற தெலுங்கு கன்னடா பல மொழிகள் வந்திருக்கின்றன தமிழ் என்பது தாய்மொழி தாய்மொழி அல்ல தமிழின் தூயமொழியே தாய்மொழிதான் என்று நான் சொல்கிறேன் தாய்மொழி தாய்மொழி என்பது தமிழ் கலைனர்கள் கலைநிகழ்ச்சிகள் போன்ற போன்ற பண்புகளை வைத்து தமிழ் தமிழ் என்று அழைக்கும் தமிழின் கலை நிகழ் ஸ்வாசிரமாக கருத்துகிறேன் என்று நினைத்து கொண்டு இருக்கிறேன் இவ்வித பண்புகளையும் போன்ற சில போன்ற சில நோக்கங்களையும் கொண்டிருக்கின்றன இந்த அமைப்பை கலைநிகழ்ச்சி போன்ற பல பல பண்புகளை கொண்டுள்ளன தமிழின் தாய்மை கொண்டுள்ளது இந்த அமைப்பின் தமிழின் தனி சிறந்த மொழி என்று அனுமிக்கப்படும் இந்த அமைப்பையே பல கடமை போன்ற சில அமைப்பு சுவாசங்கள் தமிழ் தமிழ் தூயமொழியை கொண்டுள்ளது தமிழ் என்பது தாய்மொழியை உருவாக்கும் இந்த மொழி தமிழ் தூயமொழி தமிழை தமிழை திருக்குறள் போன்ற பாரதி போன்ற கவிஞர்கள் பாட்டுகள் கவிதைகள் சில சில தொல்லிய நூல்கள் தொல்காப்பியங்கள் போன்ற பல நூல்கள் எழுதி கொண்டி அவ்வகை நூல்கள் எழுதி கொண்டு படிப்பதற்கு எனவே அமைதியாகவும் சில நோக்கங்களை கொண்டுள்ளது நம் முன்னோர்கள் எழுதிய தமிழ் தமிழை சிறந்த விளங்குகிறது இவ்வித பண்புகளையும் கொண்டுள்ளன இத்தகைய சுவாஸியமாக உள்ள தமிழ் தமிழின் தமிழின் மொழி தாய்மொழி என்று சொல்கிறேன்